ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது வந்து நம்மளோடய நியூஸ் வந்து பரவுதற்கான ஊடகம் வந்து கிடையவே கிடையாது நம்ம வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்றப்ப நம்ம நேர்லேயே பேசலாம் எங்கேயோ தூரத்தில் இருக்காங்க தொலைவில் இருக்காங்க அப்டின்னும்போது அவங்களுக்கு நம்ம நார்மலாக ஒரு மெசேஜ் போட்டால் போதுமே அதுக்காக ஏன் நம்ம ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும் ஆனால் அது எல்லாமே சேஃபான ஊடகம் தான் இருந்தாலும் நம்ம நம்மளோடய புகைப்படத்தை ஷேர் பண்ணும்போது நடுவில் அந்த ஆளுங்கள்லாம் வந்து திருடுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அதனால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளோட முகத்த காட்டாமல் இருக்கிறது நல்லது நல்லது ஆனால் நிறைய பேர் இப்போது ரீல்ஸு அப்படி இப்படின்னு போட தான் செய்கிறாங்க இருந்தாலும் ந நல்லதும் ந நல்லதுலேயும் அது பாதி இருக்குது ரீல்ஸ் மூலிமா நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இருந்தாலும் அது மூலிமா ஒரு சிலர் கெடுதல் செய்கிறாங்க இல்லையா அந்த கெடுதல்லேருந்து நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும் நம்மள வந்து காப்பாற்ற வேறு யாரும் வர மாட்டாங்க நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்னோடய செய்தியை வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் பெற மாட்டாங்க நான் வந்து அப்படி எதா இருந்தாலும் டைரெக்டாவே சொல்லிவிடுவேன் இந்த ஆதாரோலாம் எவ்வளோ நம்பகமானவைன்னா நிறைய இருக்குது எப்படி சொல்கிறது என் ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து செண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு சில டைமில் வந்து நான் மார்னிங் செண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான் அவங்களுக்கு அது செண்டே ஆகியிருக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம் லேட்டாக போகும் அதனால நம்ம எந்த ஒரு கருத்து சொல்கிறத்துக்குமே நம்ம கால் தான் ஒன்று இருக்குது இல்லையா ஃபோன் கால் அந்த ஃபோன் கால் மூலிமாவே சொல்லிடலாமே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்றப்ப அது பண்ணலாம் வீட்டிலையே இருக்கிறவங்களுக்கு அப்படின்றப்ப நம்ம ஃபோன் பண்ணிக் கூட பேசிக்கலாம் அதுக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தேவையில்லை ஆனால் நம்ம எந்த ஒரு சோஷியல் ஆப்பை யூஸ் பண்ணும்போதுமே அதில் வந்து நம்ம சேஃபாக இருக்கிறது அது நம்மளோட நல்லது தான் அதை நம்ம எந்தளவுக்கு நம்ம சேஃபாக பாத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அது நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும் நம்மளையும் காப்பாற்றும்